ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி வாங்குவோம் நல்லா சமைப்போம் கிறிஸ்மஸ் ஜனவரிக்கு காலையில் நல்லா இட்லி கேசரி சாம்பாரு சட்னி போட்டு சமைப்போம் மற்றபடி கிறிஸ்மஸ்க்கு சமைப்போம் ஜனவரிக்கு அதே ஆட்டுக்கறி வாங்குவோம் அப்புறோம் எங்கள் ஊர் சர்ச்சில் திருவிழா வந்தால் செய்வோம் ஈஸ்டர் வந்தால் நாங்கள் அந்த கறி வாங்கமாட்டோம் சாம்பார் அந்தமாதிரி காய்கறி வகைகளை சாப்பிடுவோம் இப்படி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான சமையல் சாப்பிடுவோம் பண்டிகை நாட்களில் விசேஷமாக செய்வோம் கறி மட்டும் எடுத்து வீட்டில் கேசரி அதெல்லாம் உணவோட சேர்த்துக்கொள்ளுவோம் பண்டிகை நாட்களில் நாங்கள் இதான் மெயின்னா எடுக்கிறது சர்ச்சில் திருவிழா வந்தால் நாங்கள் கறி எடுத்து சமைப்போம் வித்தியாசமாக சமைச்சி சந்தோஷமாக சாப்பிடுவோம்